இன்னுமுமே வந்து மூட நம்பிக்கைலாம் மக்கள் நம்புகிறாங்க இப்போது ஒரு சில வீட்டிலலாம் வந்து வெள்ளி கிழம வெள்ளிக்கிழம அப்படினா நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை தெரியாமல் அதை வந்து அவங்க நம்புகிறாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்குக்காக நம்ம வெளியில் போய்ட்டு இருக்கோம் அப்படினா பூனை குறுக்கே போணுச்சுனா அது வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லி அந்த மூட நம்பிக்கையை நம்புகிறாங்க இப்போ வந்து எல்லாம் ஒரு ஒரு ஆறு மணிக்கு மேல் இப்போ வந்து இப்போ ஒரு கிராமத்திலலாம் எடுத்துகிட்டோம்னா வச்சுகோங்களேன் அங்கேலாம் வந்து ஒரு பன்னெண்டு மணிகிட்ட வெளியில் மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து பொண்ணுங்களாம் வெளியில் வரக்கூடாது காத்து அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் ஒரு மூட நம்பிக்கை அதல்லாம் நம்பி நம்பி இன்னுமும் மக்கள் வந்து அந்த மூட நம்பிக்கைலேயே தான் இருக்காங்களே சரி அதில் இருந்து அவங்க வெளியில் வர்றது இல்லை ஒரு அந்த எப்படி சொல்வது அதுலாம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை இன்னுமும் அப்படி இருக்காங்க நிறைய பேர் ஒரு நல்ல நாள் அதுவுமா சீயக்காய் போட்டு குளிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க இதுலாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைத்தனமான விஷயம்தானே அப்படி சொல்வது இப்போது ஒரு குறுக்கே ஏதாச்சும் போனால் நாய் போனால் பூனை போனால் சகுனம் சரி இல்லை அப்படின்னு சொல்வது இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு எதுத்தாப்ல ஒருத்தவங்க கிராமத்துலலாம் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்து வெளியில் கிளம்புவோம் அப்போது அவங்க எதுத்தாப்ல என்னவோ வந்து அவங்க வீட்டுக்காக விறகுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதை என்ன பண்ணுவாங்க அந்த வெறகை வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்வாங்கனா சகுனம் சரி இல்லை எதுத்தாப்ல விறகு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவாங்க இது அதை விட மூட நம்பிக்கைத்தனமான விஷயம் இதல்லாம் எப்படி மாத்துறதுன்னு அப்படின்னு தெரில இன்னுமுமே மூடநம்பிக்கையை பற்றி இருக்கா இருக்கு ஆனால் அது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் வந்து ஓகே அப்படின்ற கரெக்டாக இருக்கு ஆனால் இதுக்கு நடந்து போகும்போது பூனை குறுக்கே வர்றது இந்த விறகு வர்றது இதுலாம் வந்து நம்ம எப்படி சொல்வது நம்ப முடியாது இதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப மூடநம்பிக்கை இப்போ வெள்ளிக்கிழம நகம் வெட்டக்கூடாதுன்றாங்க அது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து இதுலாம் வந்து நம்புற மாதிரி இல்லை பன்னெண்டு மணிக்கு வந்து வெளியில் போக கூடாது அப்படினா இது என்ன ஒரு முட்டாள் தனமாக இருக்கு ஒரு மூடநம்பிக்கையான விஷயம் தான் ரொம்ப ரொம்ப அது வந்து எப்படி சொல்வது இப்போது வெளியில் போய்த்தான் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒர்க் போகிறாங்க ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பன்னெண்டு மணி டைமிங்கில் தான் வராங்க காலையில் ஆறு மணிக்கு டியூட்டி பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிடுது திடீர்னு வீட்டுக்கு வரும்போது வர முடியாது பன்னெண்டு மணிக்கு பொண்ணுங்க வெளியில் போக கூடாது உள்ள வரக்கூடாது அப்படினா அது எப்படி வர முடியாமல் இருக்கும் அவங்க போயிருக்காங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ணும்ல அப்போ டைமனிங் பன்னெண்டு ஒரு மணின்னா அவங்க வந்துதான் ஆகணும் அப்டின்றபோது அவங்க சொல்வது அது மூடநம்பிக்கையான விஷ்யம் அது வந்து அப்படி சொல்லக்கூடாது